எங்க தெருவிலேயே பார்த்தீங்கன்னா கிறிஷ்டின் முஸ்லீம் ஹிந்து எல்லா பேருமே இருக்காங்க என்ன ஒரு இதுனாலும் சரி கிறிஷ்டியனில் உள்ள ஒரு ஒரு இதுனால் பங்க்ஷனாலும் சரி ஒரு முஸ்லீமில் ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி எல்லாமே வந்து நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒன்றா தான் இருப்போம் நாங்கள் எப்பையுமே வந்து அந்த மதம் மதம் வந்து எல்லாமே வந்து ஒற்றுமையாக தான் இருப்போம் நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி அப்டின்னு சொல்லிட்டு எதையுமே வந்து நாங்கள் வந்து பிரிச்சு பார்க்க மாட்டோம் எப்பையும் வந்து நாங்கள் எல்லோருமே வந்து ஒன்றுப்போல நாங்கள் தீபாவளி கொண்டாடினா அவங்களும் தீபாவளி கொண்டாடுவாங்க அவங்க பக்ரீத் கொண்டாடினாங்கன்னா நாங்களும் பக்ரீத் கொண்டாடுவோம் கிறிஷ்மஸ் கொண்டாடினாங்கனாலும் நாங்களும் சேந்து கிறிஷ்மஸ் கொண்டாடுவோம் எந்த வித பாகுபாடும் இல்லாத அளவுக்கு நாங்கள் எல்லா பேரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் இன்னமும் இருப்போம்